தமிழில் பேசுகிறதுக்கும் எழுதுகிறதுக்கும் எந்த ஒரு சிரமமும் சந்திச்சது கிடையாது ஆனால் இருந்தாலும் என்ன தான் நம்ம தமிழ்நாட்டில் பிறந்திருந்தாலும் தமிழில் பேசி எழுதி பழகி இருந்தாலும் இப்போ அந்த இங்கிலிஷ்ங்குற லேங்வேஜ்ஜுனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எல்லா லேங்வேஜ்ஜிலிமே வந்துடுச்சு அப்படி பார்க்கும் போது இப்போ நம்மளால் தமிழ் நான் மட்டும் இல்லை பெரும்பாலான தமிழர்கள் தமிழில் பேசுகிறதுக்கு சிரமப்படுறதுக்கான ஒரு ரீசன் என்னெனு பார்த்தீங்கனா நம்ம வீட்டில் வீட்டில் மட்டுந்தான் நம்ம தமிழில் பேசிக்குறோம் மற்றபடி ஆஃபீஸ் காலேஜ் ஸ்கூல் எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம வந்து இங்கிலிஷில் ம இங்கிலிஷ் மோஸ்ட் ஆப் த ப்ளேஸில் வந்து நம்ம இங்கிலிஷில் தான் பேசிட்டுருக்குறனால இந்த தமிழில் பேசுகிறதுக்கு நமக்கு கோர்வையாக வந்து நம்மளால் தமிழில் பேச முடியுறது இல்லை ஸோ அது தான் நா ஒரு சிரமமாக பார்க்குறேனே தவிர மற்றபடி தமிழ்ல பேசுகிறதுக்கு எந்த ஒரு சிரமங்களும் கிடையாது ஏன் அந்த சிரமம்னு பார்த்தீங்கனா இப்போ நம்மளையே அறியாமல் நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணுற ஃபேன் ஸ்விட்ச் லைட் இதெல்லாம் பார்த்தீங்கனா இங்கிலிஷ் வார்த்தைகள் தான் இந்த இங்கிலிஷ் வேர்ட்ஸ் வந்து நம்மளையே தெரியாமல் நம்ம கிளிப்ஸ் எல்லாத்தையுமே நாம யூஸ் பண்ணிவிட்டு இருக்கோம் ஸோ அதுதான் வந்து சிரமமே தவிர மற்றபடி சிரமங்கள்னு ஒரு அதேமாதிரி எழுதும்போது இப்போ அந்த தமிழ் படிக்கிறோம் புத்தங்களில் மட்டுந்தான் படி இந்த புத் புத்தகங்கள் நியூஸ் பேப்பர்ஸ் இதில் மட்டுந்தான் தமிழ் படிக்க முடியுது தவிர வேறு ஏதாவது பெயிண்டிங் அந்த ஸ்ட்ரீட்டில் வரைஞ்சிருக்கிற பெயிண்டிங்லலாம் நம்ம தமிழ் பார்க்கலாம் இங்கே எழுதிருக்குறல நம்ம தமிழ் பார்க்கலாம் பட் மற்ற இடங்கள்ல ஆஃபீஸில் கவுர்ன்மெண்ட் கவுர்ன்மெண்ட் ஆஃபீஸ் எல்லாத்துலையுமே தமிழ் இருக்குது இங்கிலிஷ்ம் இருக்குது பட் அதை பேசுகிறதுக்கு கொஞ்சம் சிரமங்கள் கண்டிப்பாக இருக்குது ஏன்னால் பிகாஸ் ஆஃப் திஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இங்கிலிஷ்ஷினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கனால் நிறைய இங்கிலிஷ் மீடியம் ஸ்கூலில் படித்த குழந்தைகளுக்கு தமிழில் கரெக்டாக எழுதுகிறதுக்கு சிரமங்களாக இருக்குது இப்போ சின்ன வயசுல இருந்தே வெளியூருக்குள்ள தங்கி இருக்கவங்கள தமிழில் பேசுகிறதுக்கு நிறைய சிரமங்கள் இருக்கு என்னுடைய தனிப்பட்டு பார்த்தீங்கனா நான் வந்து எந்தமாதிரி ஒரு சிரமங்களும் ஃபேஸ் பண்ணிணது கிடையாது தமிழில் பேசுகிறதுக்கு எழுதுகிறதுக்கு அதை தென் அந்த இங்கிலிஷ்ஷினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அது கண்டிப்பாக எல்லாத்துக்கு இருக்குதுனு நான் நினைக்குறேன்